ஆ சிட்டி சூப்பர் மார்க்கெட்டுங்களா ஆ நான் எங்களுக்கு கொஞ்சம் மளிகை பொருள் வேணுங்க சேர்த்து மளிகை பொருள் வேணும் அதுக்கு தான் ஃபோன் பண்ணோம் நல்லா தரமாக இருக்குங்களா வில எங்கள் விலையும் கம்மியாக இருக்கணும் தரமாகவும் இருக்கணும் ஆ அப்படி தான் சொல்வாங்க ஆனால் ஆனால்

சரி சரி ஆட்ரு பண்ணால் வீட்டுக்கு வந்துருங்களா இல்லை நாங்கள் வந்து தான் எடுத்துகிட்டு வரணுங்களா அமௌண்ட்டு ஜிபேவா கையில தான் கொடுக் சரி சரிம்மா சரி லிஸ்ட்டு என்னன்னு சொல்லுறேன் கரெக்டாக போட்டுக்கோங்க லிஸ்ட்டை செக் பண்ணிப் போடுங்கள் சூடம் அஞ்சுருவா சூடம் துவரம் பருப்பு பத்து இருபது கிலோ பாசிப்பருப்பு இது மூணு கிலோ கல்லைப்பருப்பு மூணு கிலோ முந்திரிப்பருப்பு ரெண்டு கிலோ போதும் போதுங்க சும்மா பாயாசத்தில் போட தான் குண்டு உளுந்து உளுந்து உளுந்தில் குண்டு உளுந்து இருக்கு இல்லைங்களா அது ஒரு ஏழு கிலோ போதும்மா வடைக்கு தான்

வேணா வேணாம்மா ஏற்கனவே செலவு எங்கேயோ போய் நிற்கிது ஒரு கிலோ சோ ஒரு கிலோ ஃப்ரீயாக தருவீங்களா அப்படின்னா பத்து கிலோ போட்டுருங்க அப்படின்னா பத்து கிலோ போடுங்கள் மிளகு அரை கிலோ சீரகம் அரை கிலோ சோம்பு முந்நூறு இரநூறு கொள்ளு வெந்தயம் எரநூறு குண்டு மிளகா நானூறு

கோதுமை மாவே லிஸ்ட்டில இல்லயேம்மா நான் வாங்கி என்ன பண்ணுறது அட இதை வீட்டில இதில் மீர்றதை நான் வந்து ஒரு வாரத்துக்கு வச்சு ஓட்டலான்னு பார்த்தா நீ அதுக்குள்ளே எனக்கு செலவு வைக்கிறியே ஆ ஆமாம் ஊட்டுக்காரி என்னை அடிப்பா மல்லி ஒரு கிலோ பெருங்காயம் எரநூறு பெருங்காயத்தூள் வந்து இரநூத்தம்பது ஆ பச்சை பட்டாணி மூ மூ அஞ்சு கிலோ ம் வெள்ளை கொண்டக்கடலை வந்து ஒரு ரெண்டு கிலோ ஆமாம் வெள்ளை மொச்சைக்கொட்ட ரெண்டு கிலோ அரிசி மா அரிசி மாவு அஞ்சு கிலோ கல்லைமாவு அரை கிலோ அணில் மைதா ஒரு மூணு கிலோ லட்டு பூண்டு பெரிய பூண்டு

புளி ரெண்டு கல் உப்பு ஏழு பாக்கெட்டு தூள் உப்பு ஒரு ஒரு பாக்கெட்டு வெல்லம் வெல்லம் ஒரு கிலோ சக்கரை இருபத்தஞ்சி கிலோ சேமியா நாலு பாக்கெட்டு ஆஹூம் நாலு கிலோ ம் ஜவ்வரிசி நாலு கிலோ அப்பளம் இருபத்தஞ்சி கட்டு நெய் ரெண்டு கிலோ டால்டா ஒரு கிலோ அஞ்சு லிட்ரு மந்த்ரா எண்ணெய் கடலை எண்ணெய் ரெண்டுமே கூலிங்கான பொருள் தாம்மா ரெண்டுமே வேணாம்மா ஏன் பேரை சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுங்கம்மா பரவால்ல பரவால்லம்மா அதை சாப்பிட்டு அதை எடுத்துன்னு போய் டாக்ட்ருகிட்ட நான் ஆயிரம் ஐநூறு கொடுக்குறக்கா நீயே சாப்பிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில் பதினேழு கிலோ இதயம் நல்லெண்ணெய் மூணு கிலோ தேங்காய் எண்ணெய் அரை லிட்ரு ஆச்சி சாம்பார் பொடி அரை கிலோ ரசப்பொடி முந்நூறு கிராமு ரெண்டு கிலோ குழம்பா இது மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஆச்சி

ஆறாயிரம் அம்மா அவ்வளோ தான் லிஸ்ட்டு மற்றதுலாம் ஜாதிக்காய் மாசிக்காலாம் அது அப்படி பார்த்துக்குறேன்

ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் சரக்கை அனுப்புங்கள் நாங்கள் வீட்டில விசேஷத்துக்கு பத்திரிக்கை வைக்க அங்கையும் இங்கையும் போய்ட்டுருப்போம் அதனால் ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்பறம் நீங்கள் அனுப்புங்கள் அட்ரெஸ்ஸாம்மா அதே அட்ரெஸ் தானே எந்த அட்ரெஸ் வரும் மருவன்தெரு பேர்பெரியான்குப்பம் வீட்டு நம்பர் வந்து தொண்ணூற்றி நாலு ம் ஃபோன் நம்பர் நோட் அந்த நம்பரே அந்த நம்பரே போடுங்கள் உங்கள் டெலிவரி பாய்லாம் நான் நம்ப மாட்டேம்மா ஜிபேவில தான் போட்டுவிடுவேன் ஓகே ஓகேம்மா சரிங்கம்மா இப்போ பொருள் தரமாக இருந்தால் தொடர்ந்து வாங்குவோம் சரிம்மா பார்க்குறேம்மா இ சிட்டி சூப்பர் மார்கெட்டு எப்படின்னு பார்க்குறேன் சரி ஓகே